இப்போ ஒரு பெண்களுக்கு திருமணம் ஆகுது திருமணம் ஆகி கணவன் வீடு தான் எல்லாம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்பளை நாம் குழந்தை பிறந்து நம்ம தாய் தகப்பன் இவ்வளோ நாளாக நம்மளை வளத்து இப்படிலாம் திருமணம் ஆகி அப்பா வீட்டுக்கு அவ்வளோ போக கூடாது அப்படி இப்படினு சொல்லி நம்ம கலாச்சாரத்தில் சொல்கிறாங்க தமிழர்கள் பண்பாட்டில் அப்புறோம் குழந்தைகள் பிறந்தால் அதுங்க இவ்வளோ நாள் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அதுங்களுக்கு ஏதாச்சும் தீயவை அது ஏதும் பிள்ளைங்களை தீண்டும்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க அது ஒரு ஆச்சரியமா இருக்கும் அப்புறோம் மேஜர் ஆயிட்டால் குழந்தைங்கள் மேஜர் ஆயிட்டால் அப்போ வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த குழந்தைங்களை வீட்டில் வச்சுருக்கணும் அப்படினு சொல்லி அதுக்கொரு இது பண்ணுவாங்க அப்புறோம் வெளியே குழந்தைங்கள் போகணுன்னா அது வந்து காற்று சேட்டை அது இதுன்னு பண்ணும் அப்படினு சொல்லி குழந்தைங்களுக்கு மேஜர் ஆன பிள்ளைங்களுக்கு அது மாதிரி இது பண்ணுவாங்க இப்போ முஸ்லீம்ங்களில் வந்து அவங்க அவங்க அவங்க கலாச்சாரப்படி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் காது குத்துவாங்க அது இதும் அவங்க பண்டிகையே ஒரு மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு இப்போ எங்கள் க கிறிஸ்டீயனில் வந்து இந்த வயது வரைக்கும் தான் திருமணம் அப்படினு சொல்லிட்டு அது ஒரு இதாக இருக்கும் அப்போ எல்லா ஒரு இதும் இந்துக்களில் வந்து சின்ன வயதுலயே திருமணம் செய்து இருப்பாங்க அவங்கள பார்த்தா ஒரு ஆச்சரியமா இருக்கும் என்ன சின்ன வயசுலையே கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படின்டு அது மாதிரி கிறிஸ்டீன் வந்து இருவத்திரெண்டு வயது அப்போ தான் கல்யாணம் பண்ணணும் அதுக்கும் இப்ப இதெல்லாம் கல்யாணம் பண்ண கூடாதுனு சொல்லிட்டு அது ஒரு தடங்கல் இருக்குது